ஹலோ வணக்கம் சார் ஆமா சார் மீன் தான் ஆ எல்லா இருக்குது சார் கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூருபா சார் உங்களுக்கு எப்படி வேணும் பார் பாருங்க சார் எந்த மீன் வேணும் மூணு மீன் வேணுமா சார் மூணு மீனா சார் கிலோ ஆயிரத்தி ஐநூறு ஏ இது கே கிங்ஃபிஸ் மீன் வந்து கிலோ ஆயிரத்தி ஐநூறு சீர் மீன் வந்து ரெண்டாயரத்தி ஐநூறு வஞ்சரை மீன் வந்து கே கிலோ எண்ணூருபா போகுது போ சார் இந்த இந்த ரேட்டில் ஆ எல்லாம் ஃப்ரெஸ் மீன் தான் சார் ஆ ஐஸ் மீன் இல்லை சார் எல்லாம் வந்து இறங்குறத அப்படியே இதுக்கு பண்ணி நாங்கள் அப்படியே அனுப்புகிறோம் சார் அவ்வளோ தான் கட் பண்ணி தந்துடலாம் சார் அதெல்லாம் எல்லாம் கரெக்ட்டாக நாங்கள் பார்த்து தான் சார் பண்ணுவோம் கஸ்டமர்க்கு எப்படி தேவை இருக்கோ அதை மாதிரி தான் சார் நாங்கள் பண்ணுவோம் எல்லாமே டோர் டெலிவெரி வசதி உண்டு சார் ஆ அட்ரஸ் சொல்லுங்க சார் நோட் பண்ணிகிடுதேன் ஆ ஸ்ரீவைகுண்டம் ஓகே சார் சார் கொஞ்சோம் பேமெண்ட்டாக நீங்கள் கொஞ்சோ ஆன்லைனில் அனுப்பிவிட்ருங்க சார் நாங்கள் பூராவே இது பண்ணிகிடுதுவோம் எ எல்லா ஆன்லைன் பேமெண்ட் வர்த்தகம் இருக்குது சார் நீங்கள் ஏதாட்டு அதில் உங்களுக்கு இப்போ எதில் இருக்கோ நீங்கள் அதில் அனுப்பிவிட்டிங்கனா கொஞ்சோ வசதியாக இருக்கும் வேலை இருக்குது சார் இப்போ இப்போ வந்து இறங்கிருக்குது நண்டு விறால் அதுக்கப்புறம் இந்த பாம்பு மீன் அந்த இதெலாம் நிறையாவே இருக்குது நீங்கள் வேணுணா வந்து வாங்கிக்கோங்க ஏதாச்சும் ஏதாச்சும் கேளுங்க நாங்கள் வேணுணா போட்டு கொடுதோம் வெளிநாட்டில் இருந்து ஆஃபர்லாம் ஆஃபர்ரா வெளிநாட்லேருந்து ஆஃபர் கிடைக்காது ப்ரோ உள்ளூர் உள்ளூர் குள்ள தான் ஆ ஓகே தாங்க்யூ சார் ஆ வந்துடுறேன் சார் கொஞ்சோ நீங்கள் சொல்லுங்க எடுத்தாந்துருவோம் ஓகே சார்